தமிழ்நாட்டில மிகப் பிரபலமான கேளிக்கைகள் எதுன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த விஜய் டிவியில நிறைய பார்த்துருப்பிங்க காமெடியஸ்லாம் நிறையா வந்து ஸ்டாண்டப் காம் ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த குரூப்பாக நின்று ஒரு ஒரு டீமாக நின்று காமெடி பண்ணுறது இதுலாமே நிறைய இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டிமன்றமே வைப்பாங்க பட்டிமன்றமே சரி ஒரு பேச்சுப்போட்டி அப்படின்னு இல்லாமல் அதையுமே வந்து அவங்க இவங்கள காமெடி பண்ணி டாமினேட் பண்ணுறது இவங்க அவங்கள காமி காமெடி பண்ணி டாமினேட் பண்ணுறது இந்தமாதிரி விஷயமுமே நான் நிறைய இருக்கும் நெக்ஸ்ட்டு சினிமாஸ்லன்னு பார்த்திங்கன்னா கோவை சரளா மேடம் இவங்களுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காமெடிஸ்லாம் பண்ணிகிட்டு வந்துட்டுருப்பாங்க நெக்ஸ்ட்டு பொழுதுபோக்குன்னு பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து மெயினாக நான் சொல்லுவேன் டான்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு காலேஜ்லயாக இருக்கட்டும் ஸ்கூல்லயாக இருக்கட்டும் மோஸ்ட்லி வந்து டான்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்கூல்லாகவே வச்சு நடத்திட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இசை இசை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நடத்திகிட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கு வந்து நிறைய காலேஜஸ்ஸு இசை இசைக்குனே ஸ்கூல்ன்னு சொல்லட்டுமே நிறைய பண்ணிகிட்டு வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நாடகம் நாடகம் வந்து மோஸ்ட்லி நிறையா அந்த கூத்துலாம் அந்த தெருக்கூத்து நிறைய போடுவாங்க அந்த திருவிழா டைம் அப்போலாம் நைட்டு ஒம்பது மணி ஒம்பது மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்குமே ஃபுல்லாக அந்த தெருக்கூத்து நிறையா அந்த அது ஃபுல்லாக ட்ராமாஸ் இதுவுமே நிறையா பண்ணிட்டுருப்பாங்க